ஏன் பேர் ஃபுர்ஃபான் சார் ஆமாம் ஆமாம் சார் ஆமாம் சார் நான் இப்போ ரீசெண்ட்டாக கொஞ்சம் எஜுகேஷன் லோன் எடுக்கலாம்னு தான் பார்த்துருந்தேன் இப்போ நான் வந்து நான் வந்து இப்போ அதியமான் காலேஜஸில் எலெக்ட்ரிக்கல் இன்ஜினீயரிங் சேரலாம்ட்டு இருக்கேன் ஒரு நைன்டி டூ நைன்டி தௌசண்ட் டூ ஒன் லேக் எஜுகேஷன் எதிர்பார்த்தேன் சார் அஞ்சு லட்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது சார் அஞ்சு லட்சன்னா எனக்கு வந்து இப்போதிக்கு ஒரு ஒன் லேக்கிட்ட தேவைப்படுது ஸோ அதற்குத் தகுந்த மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட ப்ளான்ஸ் இருந்துச்சுன்னா அது சொல்லுங்கள் நான் பார்க்கறேன் இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினீயரிங்க் எடுக்கறதாக இருந்தேன் சார் அப்ளிகேஷன்லாம் முடிஞ்சிச்சு கவுன்சிலிங் மூலியமாக தான் அப்ளிகேஷன் போட்டேன் ஆமாம் ஒரு கட்டாஃப் வந்து ஒரு ஒன் நூற்றி எம்பத்து மூணு இருந்துச்சு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கேயே சீட்டும் கிடச்சிருக்கு அவங்க வந்து இயர்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபீஸ் சொல்லுறாங்க அறுபத்தஞ்சாயர்ரூவா ஆமாம் போகற வர செலவு எப்படியும் எல்லாம் சேர்த்தோன்னா புக்குக்கு செமஸ்டர் எல்லாம் சேர்த்தோன்னா எனக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஒரு லட்சரூவா ஆயிடுது சார் ஸோ அந்த கணக்கில் ஒரு ஒன் லேக் ருப்பீஸுக்கு ஒரு லட்சரூவா கிடைக்குற மாதிரி லோன் போடலான்ட்டு அப்ளை பண்ணிவிட்டேன் சார் நிறையா பேங்க் கேட்டேன் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லதாக ஒரு இது சொல்லல இன்ட்ரெஸ்ட்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கு அதியமானில் ஜாயின் பண்ணிருக்கேன் சார் ஆமாம் எவ்வளோ சார் இன்ட்ரெஸ்ட்லாம் எவ்வளோ வருது உங்களுது அப்படியா எப்போ வரையுன்னு சொல்ல முடியும் சார் உங்களால் ஏன்னா வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஒரு மாதத்துல காலேஜ் ஸ்டார்ட் ஆகற மாதிரி இருக்கு ஒரு மாதத்துல எனக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டார்ட் ஆகற மாதிரி இருக்கு ஆமாம் கொஞ்சம் வீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய சுச்சுவேஷன்லாம் இல்லை சார் ரொம்ப கீழ்த்தனமான வீடு தான் இப்போ ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கட்ட சொன்னாங்க அதுவும் கடனை கிடனை வாங்கி தான் கட்டிருக்கோம் லோன் மாதிரி ஏதாவது கிடச்சிச்சின்னா எனக்கும் கொஞ்சம் சலுகைலாம் வரும் அதுல வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணிப்பேன் நானும்

ஹாஸ்ட்டல் இல்லை சார் டெய்லி போயிட்டு வர மாதிரி தான் ஏன்னா கிருஷ்ணகிரி தான் வீடு ஆமாம் சார் அப் அண்ட் டௌன் போயிட்டு வர மாதிரி தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டாயர்ரூபா கேட்குறாணுவோ அவங்க மந்த்லி இல்லை சார் டோட்டலாக சேர்த்து ஒரு ஒரு செமஸ்டருக்கு ஆமாம் ஒரு செ ஒரு செமஸ்டருக்கு இப்போ பன்னெண்டாயிரம்கிட்ட சொல்லுறாங்க அப்போ ரெண்டு செமஸ்டருக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ஆயிடுது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இப்போதிக்கு நம்மளுக்கு லோன் கிடச்சிச்சின்னா போக போக மேனேஜ் ஆயிடும் அப்படின்னு பார்க்குறேன் அதான் ஆ எங்கே இருக்கு சார் பேங்க் உங்களுது கனரா பேங்க்கு எந்த எந்த பிரான்ச்சுக்கு வரணும் எந்த பிரான்ச்சுக்கு வர மாதிரி இருக்கும் இந்த கிருஷ்ணகிரி பிரான்ச்சுக்கே வர மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே தானே சரி ஓகே கிருஷ்ணகிரி பிரான்ச்சுக்கே நாளைக்கு வந்து பார்க்குறேன் ஓகே சார் ஓகே